ஆ சொல்லுங்கள் யாரு எஸ் எஸ் எஸ் ரெஸ்டாரண்ட் தான் என்ன ஃபுட்டு ப்ரோ வேணும் இன்னக்கு ஸ்பெஷல் வந்து சிக்கன் ரைஸ் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் தந்தூரி இதெல்லாம் இருக்குது ப்ரோ உங்களுக்கு என்ன வேணும் எல்லா ஆஃபரும் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள் உங்கள் சாப்பாடுக்கு எல்லாம் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ப்ரோ ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வாங்கிக்கலாம் அது ஹோம் டெலிவரி பண்ணிரலாம் அப்புறம் சொல்லுங்கள்

சரி சரி டிஸ்கவுண்ட் இருக்குது ப்ரோ மொத்தம் டோட்டலாக நண்டு ஃப்ரை வந்து நூற்றி இருபது வரும் சாப்பாடு இதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு நூறு வரும் இருநூத்தி இருபது இருநூத்தம்பது வரைக்கும் வரும் ப்ரோ நம்ம ரெஸ்டாரண்ட்டு மாதிரி எங்கேயுமே ஃபுட் இருக்காது ப்ரோ நீங்கள் ஃபஸ்ட் எனக்கு நெக்ஸ்ட் டைம் பாருங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்களே ஆட்ரு பண்ணுவீங்கள் நான் ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ள வந்துருவாங்க நீங்கள் அதுவரையும் கொஞ்சம் இது பண்ணீங்கன்னால் கொஞ்சம் அனுப்பிவிட்டுரலாம் இல்லை இல்லை இல்லை அதுக்கு முன்னாடியே வந்துருவாங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க உங்கள் நம்பர் சொல்லுங்கள் இதே நம்பர் தானே

சரி சரி சரி ஆட்ரு பண்ணிக்கலாம் ப்ரோ அங்கே வந்து அமௌண்ட்டு வாங்கிக்கிடுவாங்க

ஆமாம் ப்ரோ ஆ ஓகே ப்ரோ ஒரு ஹாஃப்னவரில் வந்து ஹாஃப்பனவருக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபுட்டு டெலிவரி ஆகிடும் ப்ரோ நம்ம ரெஸ்டாரண்ட்டை தேடி வருவீங்க இனிமேல் நீங்கள் ம் சரி ப்ரோ ஓகே என்ன ப்ரோ கிச்சடி வச்சிரலாம் ப்ரோ வச்சிரலாம் ப்ரோ ஒன்றும் பிரச்சினல்ல ம்